தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் விவசாயம்தான் பிரதான தொழிலா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் படிக்க ஆரம்பிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது விவசாய்க்கு மட்டும் நம்பி இருக்க முடியாது அதுக்காக தெளிய தொழில்நுட்பங்கள் அவனுக்கும் தேவைப்பட்டுச்சு இந்த வேலைவாய்ப்பை உருவாக்க நிறையா தொழில்நுட்பங்கள் படிப்படியாகதான் நம்மளுக்கும் உதவிச்சு ஆரம்பங்கள்ல மிஷினரின்னு சொல்லப்படுகின்ற பட்டறை தொழில்நுட்பம்தான் வளர்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பல தொழில்நுட்பங்கள் வந்துச்சு அதில் முக்கியமான தொழில்நுட்பம் கணினி தொழில்நுட்பம் எப்போது கணினி தொழில்நுட்பம் வர ஆரம்பிச்சதோ அதிலருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேலைவாய்ப்புகள் அது கொட்டி கொடுத்துச்சி ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒரு மனிதன் இப்போ அதை கற்றுக்க ஆரம்பிச்சதிலர்ந்து அது நாளு வருடா வருடம் நாளுக்கு நாள் அதை மெருகேற்றிக்கிட்டேதான் இருந்தாங்கள் ஒவ்வொரு முறையும் மெருகேற்ற மெருகேற்ற அந்த தொழில்நுட்பத்துல நிறையா வேலைவாய்ப்புகள் அதிகமாச்சு மற்ற ஏ வேலைவாய்ப்பில் இருக்கிறத காட்டிலும் இந்த வேலைவாய்ப்பில் ஊதியங்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சி ஆட்களும் நிறையா தேவைப்பட்டாங்க இதனால் இந்த நாட்கள்ல மாணவர்கள் கணினி சார்ந்த தொழில்நுட்ப படிப்புகள்ல பல பட்டங்கள் பெறணும் அதில் இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா கா பே பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஇ கம்ப்யூட்டர் சையின்ஸ் இந்த மாதிரி கணினி சார்ந்த தொழில்நுட்பங்கள படிச்சீங்கன்னால் உங்களோடய வாழ்க்கை பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்குகிறதுக்கு உதவியாக இருக்கும் எனவே மாணவர்கள் இந்த வகையான படிப்புகள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சையின்ஸ் இதிலமே படிப்புகள் படிக்கணும் பிடெக் பிஇ கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல் சர்வீஸ் இந்த மாரி படிப்பு படிச்சீங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில நல்லாயிருக்கும்